தமிழ்நாட்டில் வானிலை வந்து மூன்று நிலையாக பிரிக்கப்படுகிறது அது ஒன்று வந்து வெப்பநிலை இன்னொன்று ஈரப்பதம் மற்றொன்று மழைக்காலம் மோஸ்ட்லி டூர் போகணுன்னா வந்து மழைக் காலத்தை யாருமே சூஸ் பண்ண முடியாது ஏன்னால் அது வந்து டிஸ்ட்டபன்ஸாக இருக்கும் அதிகமாக புள்ளைங்களும் போகிறோம் நாங்கள் ஃபேமிலியாக போறோம்னால் மழை பெய்யறது போக வர ரொம்ப எல்லாத்துக்கும் சிரமமாக இருக்கும் அதனாலே டூர்னாலே நான் வந்து மே மாதம் தான் சூஸ் பண்ணுவேன் இதுவரைக்கும் அப்படிதான் போயின்னு வந்துன்னு இருக்கிறோம் நாங்கள் பசங்களும் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விடுகிறாங்க அவர்களுக்கும் ஒரு என்டர்டைமெண்ட்ஸா ஆகும் பிள்ளைங்க ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு லீவ் கோடை காலத்தில் எப்படியாவது லீவ் முடிக்கணுன்னுவாங்க டூர் போவது பிள்ளைங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதை நாங்கள் எண்ணிட்டு எப்போவுமே மே மாதத்துல நாங்கள் டூர் போவோம் அதுவும் மே மாதத்துலதான் போவோம் ஏன்னால் அப்போதான் வெயில் காலத்தில் வந்து ஊட்டி கொடைக்கானல் ஒரு சில பிளேஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அங்கே அந்த வெயில் காலத்தில் போனால் தான் அதனுடைய செட்டாகும் அந்த டைம் அந்த இடத்தலாம் கூலிங் தெரியறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு இயற்கையான சூழல் அமையும் அதனாலே நாங்கள் ஃபேமிலியாக தனியாக பிள்ளைங்கள விட்டும் போக முடியாது குடும்பமாக போவதுதான் டூர் அதனாலே வருஷ வருஷம் நாங்கள் ஃபேமிலியாக போவோம் அந்த லீவ் நாளில் நாங்கள் ஹாப்பியாக இருந்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுவோம் வருஷம் வருஷம் இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம்